கோஆர்டினேட்டர் கொஷின்ஸ் கோஆர்டினேட்டர்ஸ் வந்து நம்மகிட்ட எந்த மாதிரி கொஷின்கள்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து கோஆர்டினேட்டர் அப்படிங்கிறவுங்க பொறுப்பு வந்து பார்த்தோம் இப்போ அவங்க என்ன மாதிரி கொஷின்லாம் எழுப்புலாம் நம்மகிட்ட எந்த மாதிரிலாம் கொஷின் கேட்கலாம் அந்த மாதிரி அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம் கோஆர்டினேட்டர் என்பவர் வந்து நம்மகிட்ட வந்து நிறையா மாதிரி கொஷின்லாம் கேட்பாங்க ஏன்னா அவங்க தான் அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்ஸ்பிலிட்டியே ஃபுல் ரெஸ்பான்ஸ்பிலிட்டி ஆஃப் த கம்பெனி இன்ஸ்ட்யூஷன் எக்ஸெட்ரா எல்லாத்துக்கும் அவங்க மட்டும் தான் பொறுப்பாவாங்க அதனால அவங்க கொஷ்டின் கேட்கற ப்லேஸில் இருப்பாங்க கொஷின் கேட்டு தான் ஆவாங்க அதுக்கான கொஷின்ஸ் வந்து நிறையா கேட்டு தான் ஆகணும் அப்போ தான் அந்த கோஆர்டினேட்ருங்கறவங்க அவங்க வந்து கரெக்டான பாத்தில் வந்து நம்மளை வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கான மீன் ஆகும் அது வந்து பார்த்துக்கிட்டிங்கனா எப்படி கொஷின் கேட்பாங்கனா இப்போ நம்ம வந்து அந்த வேலையை வந்து ஒழுங்காக பண்ணல அப்படின் பார்த்திங்கனா ஏன் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு கொஷினு வந்து அவங்க தான் நம்மகிட்ட கேட்பாங்க அது தான் ஒரு கோஆர்டினேட்டர் வந்து நமக்குக்கிட்ட கேட்க வேண்டிய கொஷின் வந்து ஆகும் அப்பறம் கோஆர்டினேட்டர்ஸ்லாம் பார்த்திங்கனா வேறே என்ன கொஷின் கேட்பாங்கனா இப்போ ஏன் ஒழுங்காக வேலையை பார்க்க மாட்டேங்கிற இது இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு நிறைய சொல்லுவாங்க அப்பறம் வந்து ஏன் டைமுக்கு வரலன் கேட்பாங்க டைம் மேனேஜ்மெண்ட்டை முக்கியமாக நல்லா கீப் அப் பண்றவங்க அப்பறம் நம்மளோட ரெஸ்பான்ஸ்பிலிட்டியை வந்து அவங்க வந்து கரெக்டாக பண்றவங்க என்ன மாதிரினா ஏன் எப்படி அந்த மாதிரி கொஷின்லாம் நிறையா வந்து கோஆர்டினேட்டர்ஸ் வந்து நம்மிட்ட ஆர்க்யூமெண்ட் பண்ணுவாங்க அப்பறம் நிறைய பார்த்திக்கோங்க எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ்லாம் வந்து கோஆர்டினேட்ர் வந்து கேட்பாங்க அதுக்கு தான் அவங்க வந்து சம்பளம் கொடுத்து வேலை செய்கிறாங்க வேலையும் பார்க்கறாங்க அந்த இன்ஸ்ட்யூட்டோடய வழி நடத்துறவங்கன்னே சொல்லாம் கோஆர்டினேட்டர்ஸ் கோஆர்டினேட்டரஸ் இல்லாமல் அந்த இன்ஸ்ட்யூட் வந்து ஒழுங்காக சரியான நிலமையில வந்து போகிறத்துக்கு சான்ஸே இல்லை அப்படி போகவும் வாய்ப்பும் இல்லை அது தான் வந்து கோஆர்டினேட்டர்